நான் இப்பொழுது தற்போது தமிழ்நாட்டுக்கு வெளியே பார்த்தீங்கனா எந்த மாநிலம்னு பார்த்தீங்கனா தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள

புட்டபர்த்தி புட்டபர்த்தி அப்படிங்கிற ஒரு சாய்பாபா பிறந்த ஊருக்கு போயிருந்தேன் அது வந்து ஆந்திராவில் இருக்குது பெங்களூர் போய் பெங்களூருலிருந்து ஆந்திரா போனேன் ஆந்திராவில் போய் புட்டபர்த்தி சாய்பாபாவோட அந்த ஒரு பெரிய ஆஸ்ரமம் இருக்குது அங்கே அந்த ஆஸ்ரமத்துக்கு போயிருந்தேன் அது என்னத்துக்குனா அங்கே வந்து சர்வீஸுக்காக அதாவது சர்வீஸ்ன்னு சொன்னீங்கனால் அங்கே வந்து நம்ம வந்து போய் அங்கே உள்ள சேவாரத்தை சே சேவாரத்திகளுக்கு நம்ம வந்து பணி செய்யணும் அதுதான் சர்வீஸ்னு சொல்லுவாங்கள் அந்த சர்வீஸுக்காக போயிருந்தேன் அங்கே போய் பார்த்தீங்கனா இந்த சாய்பாபா டி டிவோட்டீஸ் எல்லாம் வந்திருப்பாங்கள் இல்லை அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம பணிவிடை மாதிரி செய்யணும் பணிவிடைன்னால் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது ஓ கோஆர்டினேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பார்க்கணும் அவங்க என்ன நம்மளுக்கு அலாட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கை நம்ம பார்க்கற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது அதுக்காக நான் புட்டபர்த்தி போயிருந்தேன் அது வந்து ஆந்திரா மாநிலத்தில் இருக்குது அங்கே போனவொடன்னே பார்த்தீங்கனா நம்மளுக்கு அன்னன்னைக்கு என்னென்ன ஒர்க்குன்னு சொல்லி அங்க கோஆர்டினேட் பண்ணி அவங்க எழுதி கொடுத்துருவாங்க இந்த இந்த ஒர்க்கை நம்ம காலையில் நீங்கள் பார்க்கணுன்னு அலாட் பண்ட்டாங்கன்னால் இப்போ இன்கேஸு நம்ம கேன்டீன்ல போய் வரிசையை க்யூ படுத்துகிற வேலை கொடுத்தாங்கன்னா அங்கே நம்ம கவ க க கவுண்டருல நிற்கிறவங்கள எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தராக அந்த டைம் பண்ணி விடணும் அது மாதிரி ஒரு ப ஒர்க்கை கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு புக் ஸ்டால்ல வந்து புக் அடுக்கிறதுக்கு வேலையெல்லாம் கொடுப்பாங்க இந்த எந்தெந்த புக்கை எந்தெந்த ரேக்ல அடுக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்கள் இப்போ ஆன்மீக சம்மந்தமான புக்லாம் இருக்கும் அது சீரடி சாய்பாபா புட்டபர்த்தி சாய்பாபாவோட புக்லாம் இருந்ததுன்னால் இந்த சாய்பாபா புக் வந்து ஒவ்வொரு புக்கையும் எந்தெந்த ரேக்ல எந்தெந்த வகைப்படுத்தி அடுக்கணும் அப்படின்றத சொல்லணும் அதுமாதிரி சே கொடுப்பாங்க இதுமாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஒர்க்கு டிஸைட் பண்ணி காலையிலேயே சொல்லிடுவாங்கள் அந்த ஏழு மணிக்கு ஆரம்பிப்பாங்கள் அந்த ஏழு மணிக்கு ஆரம்பிச்சவொடன்னே அந்த பார்த்தீங்கனா அந்த உ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சர்வீஸ் அந்த அந்த பணி அப்படி என்னங்கிறத நம்ம ஐடெண்டிகேஷன் பண்ணி சொல்லிட்டாங்கனா அந்த இடத்துக்கு போயிட வேண்டியது அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே நம்ம வந்து இப்போ லைஃப்ரரின்னால் புக் அடுக்கிற ஒர்க் இருக்கும் லோ லைஃப்ரரியில கேண்டீன்னால் அந்த வரிசையெல்லாம் க்யூ பண்ணுற மாதிரி அதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு ஷாப்பிங் மால்ல அதுமாதிரி அவங்களுடைய அதாவது புட்டபர்த்தி சாய்பாபா ட்ரஸ்ட்டுக்குள்ள உள்ளே அந்த ஷாப்பிங் மால்ல நம்மளுக்கு வேலை போ பணிக் கொடுத்துட்டாங்கனா அந்த இடத்துல போய் நம்ம சர்வீஸ் என்னா பண்ணும்னா அந்த ஷாப்பிங்க்கு வர்றவங்களுக்கு வந்து பில் போடுற செக்ஷன் எங்க இருக்குதுன்னு சொல்லி அங்கே வக க்யூல நிற்க வைக்கணும் அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல அவங்க ஒன்று என்ன பொருள் கேட்கறாங்களோ அது எந்த இடத்துல இருக்குங்கிறத சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த ரேக்ல வந்து அந்த பொருள் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத அடுக்கி வைக்கணும் இந்த மாதிரி ஒர்க்கையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க இதெல்லாமே நம்ம சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்னு வரும் சில நேரத்தில் வந்து பக்தர்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகிற இடத்துல அந்த தட்டெல்லாம் வந்து வாஷ் பண்ணி அவங்க வச்சிட்றாங்க இல்லை அந்த தட்டை ரீ ச கிளீனிங் பண்ணணும்பாங்கள் அதாவது அவங்க லைட்டாக கழுவி வச்சுட்டு போயிடுவாங்கள் அதை நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவி திரும்ப அதே ரே இதில் வைக்கணும் அடுத்த ஆள் சாப்பிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்கல்ல அதுமாரி இருக்கும் அதுமாரி அந்த சர்வீஸ்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு டென் டேஸ் நான் அங்கே தங்கியிருந்தேன் அதாவது ஆந்திரா மாநிலத்தில் உள்ள புட்டபர்த்தில போய் அப்போ வந்து அந்த சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கனா இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏ ஒர்க்கை நம்மளுக்கு அலாட்மெண்ட் பண்ணி டென் டேஸ் டோட்டலாக ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அந்த ரே டென் டேஸு சில நேரங்கள்ல பார்த்தீங்கனா பக்தர்கள் வந்து வேக வேகமாக வந்து இந்த சாய்பாபா தரிசனத்துக்காக உள்ளார வரும்போது அவங்க வந்து இந்த காலணியெல்லாம் அப்படியே உடனே விட்டுட்டு போயிடுவாங்கள் அப்படி விட்டுட்டு போயிட்டாங்கனால் அந்தக் காலணியெல்லாம் நம்ம வந்து எடுத்து அடுக்கி வைக்கணும் வரிசயா அடுக்கி வைக்கற மாதிரி இருக்கும் ஒன் பை ஒன்னாகவே வரிசையாக கீழேயே அப்படியே அடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒர்க் இருந்தாலும் அதையும் நம்ம செயகிற மாதிரி இருக்கும் இதெல்லாமே நம்ம சர்வீஸ்ல வந்துடும் அந்த சர்வீஸ்ங்கிறது நம்ம எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம்ம வந்து ஸ் அதாவது கடவுள் ஒன்றே அவரோட கண்ணோட்டத்தில் நம்ம வர்றவங்களை எல்லாரையுமே கடவுளாக பாதித்து அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதனால் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பத்து நாள் சர்வீஸ் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு நாள் நம்ம வந்து இந்த இறை வழிபாடு அதாவது சீரடி இது புட்டபர்த்தி சாய்பாபா வந்து நம்ம வழிபடுறதுக்கு ஒரு நாள் கொடுப்பாங்க அந்த டைமை அதில் வந்து நம்மளுக்கு ஸ்பெ ஸ்பெஷலாக உட்கார வச்சு தரிசனத்தை அழைச்சிட்டு போய் அங்கே சரிய பண்ண சொல்லுவாங்க அந்த த இதை வந்து நம்ம உட்காந்து அந்த பஜன் பாடுவாங்கள் அந்த பஜன்ல நம்மளும் கலந்துக்கிட்டு அந்த பஜன் முடிஞ்சவொடன்னே அதுக்கு ஒரு தீபார்த்தனை ஆராத்தி நடக்கும் அந்த தீப ஆராத்தியை நம்ம பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு நம்ம அன்னைக்கு நைட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் அதாவது டென் டேஸ் இந்த ஆன்மீக சர்வீஸ் கேம்ப் வந்து ரொம்ப பெனிஃபிட்டடாகவும் இருக்கும் மன அமைதியாகவும் இருக்கும் தூய்மையாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு ரிலேக்ஸ்னஸ் இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம அரிபரியான ஒர்க்ல இருந்துகிட்டே இருக்கோம் இங்கே இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போதே தீடீர்னு நம்மளுக்கு ஒரு ட்ராவல் பண்ணி இங்கேருந்து அங்கே போய் நம்ம அந்த சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம அதை செய்கிறதுனால நம்மகிட்ட இருந்த அந்த ஈகோ அந்த இதெல்லாம் குறஞ்சி மனிதாபிமானங்கிறது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பிருந்தது அதனால் நான் பார்த்தீங்கனா இப்போதைக்கு இந்த ஆன்மீக பயணங்கிறது வந்து நான் வெளிப் பயணமாக அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளியில போய் பார்க்கறதுன்னு பார்த்தீங்கனா இந்த ஆந்திராவில் உள்ள புட்டபர்த்தில போய் நான் அந்த நோக்கம் என்னென்னா நம்மளோட நோக்கம் வந்து மனத்தூய்மை இறைவன் ஒருவனே அந்த இறைவனை அடைவதற்கான வழி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம நோக்கமாக போய் அந்த இறைவனை அடையணும்னா நம்ம எல்லாருக்கும் கட்டுப்பட்டு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும்னா கீழ்படிய கத்துக்கிட்டால் தான் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த சர்வீஸ் கேம்ப்ல நம்ம கலந்துக்கிட்டோம் அந்த சர்வீஸ் கேம்பை கலந்துக்கிட்டதன் நோக்கம் வந்து அதுதான் அந்த சர்வீஸ் நோக கேம்ப்ல கலந்துக்கிட்ட அந்த நோக்கம் வந்து நம்ம இறைவனை வந்து பரிபூர்ணமாக நம்பி அதை சரணாகதி அடைந்தால் அந்த சரணாகதி அடைந்தால் இறைவனை நம்ம அடைகிறதுக்கான வழியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு பா பார்ட்டு தான் வந்து இந்த சர்வீஸுங்கிறது அந்த சர்வீஸ்ல நான் வந்து ஆந்திரா மாநிலத்தில் போய் கலந்துக்கிட்டது வந்து பெரிய முக்கியமான ஒரு இம்பார்டெண்ட் திங்காக இருந்தது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இதுமாதிரி வேற எங்கேயுமே போக முடியாத ஒரு ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில வந்து ஒரு ஒரு இருந்து இவ்வளவு ஏரியாவில் இருந்தாலுமே இங்கே வந்து சர்வீஸுங்கிறது மாரி டென் டேஸ் பத்து நாள் நம்மளை வந்து பயன்படுத்துற அளவுக்கு சர்வீஸ் கிடையாது இங்கெல்லாம் கோயில்கள்லாம் நிறைய இருந்தாலுமே பட் ஆந்திராவில் போய் நம்ம புட்டபர்த்தியில் போய் இந்த மாரி ஒரு சீரடி இது புட்டபர்த்தி சாய்பாபா போ இதில் வந்து ட்ரெஸ்ட்டு அந்த இதில் வந்து கோயில்ல வந்து பார்க்கும்போது இந்தளவுக்கு நம்மளை எல்லாரையுமே பயன்படுத்திக்கிட்டு பத்து நாள்ல சர்வீஸ்ல நம்ம கலந்துக்கிட்டது வந்து பெரிய அனுபவம் அது வந்து எங்கேயுமே இந்த கிடைக்காது இந்த அனுபவம் மன அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி கடவுளை பார்க்கறங்கற ஒரு சந்தோஷம் இது எல்லாமே அந்த ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடைக்கறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு அது இல்லாமல் வந்து வந்திருக்கவங்க எல்லாருமே வெண்ணிற ஆடையைதான் அணிந்திருப்பாங்கள் கீழே பேண்ட்டும் வெண்ண வெட் வெள்ளையில்தான் இருக்கும் சட்டையும் வெள்ளையில்தான் இருக்குங்கும்போது அது வந்து நொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம ம மனத் தூய்மைங்கறது எண்ணம் தூய்மை மனத் தூய்மை சிந்தனை தூய்மை எல்லாமே தூய்மையாக இருக்கும் அதோட நம்மளோட ட்ரெஸ்ஸும் தூய்மையாக இருக்கும் இது எல்லாமே தூய்மைங்கிறது பெரிய விஷயம் இல்லை அது எல்லாமே வெண்மை அந்த வெண்மைங்கிறது தூய்மை அதனால் அது வெண்ணை வெண்ணிற ஆடை அணிந்துதான் நம்ம அங்கே சர்வீஸ் பண்ணும் இந்த பத்து நாள் சர்வீஸுங்கறதோட பயன் வந்து எனக்கு வந்து அந்த ஆத்மா வந்து ஃப்யூரிஃபை ஆயிடுது அந்த ஆத்மா வந்து சாந்தமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கும் இறை வழிபாடு இறை வழிபாடை வந்து நம்ம அமைதியாக மேற்கொள்கிறதுக்கு வந்து சர்வீஸ் வந்து ஒரு பாலமாக அமைஞ்சிருந்தது அதனால்தான் நான் வந்து இதை புட்டபர்த்தி சாய்பாபா கோயிலுக்கு போய்ட்டு வந்தது ரொம்ப நம்ம ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்ல வந்து இந்தளவுக்கு ஒரு சர்வீஸுக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறாங்கங்கறது பெரிய கிஃப்ட்டு அங்கே வந்து இந்த நம்மளுக்கு அலாட் பண்ணால் அங்கே பெரிய பெரிய இடமெல்லாம் இருந்தது அதெல்லாம் சுற்றிப் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது அந்த டூர்ல அந்த சர்வீஸுக்கு போனதனால அது வந்து நம்ம இப்போ காசு கொடுத்து போய் பார்க்கணுங்கறதுங்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுக்காக ஸ்பென்ட் பண்ண முடியாது இது வந்து அந்த சேவா சேவாக்க சேவாதலம்னு இருக்குது அதாவது ஒரு சாய்பாபா ட்ரெஸ்ட்டோட மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து இதுமாரி போகிறதுக்கான ஆப்ஷனை அவங்க ரெடி பண்ணிக் கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ்ட்டு மூலயமா நம்ம போனதனால அங்க நம்மளுக்கு ஒரு டென் டேஸ்ஸஸ் சர்வீஸுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க அதோடய புட்டபர்த்தி சே சாய்பாபாவையும் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதெல்லாம் சாய்பாபா இறக்கிறதுக்கு முன்னாடி நான் போய்ட்டு வந்த ஒரு பெரிய அனுபவம் அதை அந்த கோயிலுக்கு அது பெரிய கிஃப்ட்டு அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது